கடலூர் மாவட்டத்தில் பார்க்க போனால் முக்கியமான மொழியே தமிழ் மொழி தான் இங்கே நாங்கள் குறிப்பிட்ட மதம்ன்னு கிடையாது நாங்கள் எல்லோருமே ஒரு மதமாக தான் இருக்கோம் ஏன்னால் ஒன்றா எல்லோரும் ஒரே மாதிரியான பாரம்பரியத்தை தான் ஃபாலோவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களோடய கலாச்சாரம் வந்து ரொம்பவே நல்ல நாங்கள் வந்து தமிழ் மரபு கலா தமிழோடய கலாச்சாரத்தை தான் நாங்கள் வந்து கடைபிடிச்சுட்டு இருக்கோம் எங்களோடய மதத்தை வந்து நாங்கள் வெளிநாட்டவர்களுக்கு வந்து வரவங்களுக்கும் நாங்கள் எல்லாத்தையும் சுற்றி காட்டுறது சொல்லிக் கொடுக்குறது அது மூலிமா எங்களோடய கலாச்சாரத்தை நாங்கள் வளர்க்குறோம் இங்கே பங்குனி உத்திரம் வந்து கொண்டாடுகிறோம் பங்குனி உத்திரம் கொண்டாடும் போது நம்மளுடைய வெளிநாட்டவர்களுக்கும் அதோடய முக்கியத்துவத்துலாம் நாங்கள் வந்து ரொம்பவே சொல்லிக்கொடுக்குறோம் அந்த முக்கியத்துவம் நம்மளோடய நம்மளோடய கலாச்சாரத்தை வந்து நம்ம மற்றவங்ககிட்ட சொல்லிக்கொடுக்குறது மூலியமா தான் நம்ம வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தை வளர்க்கலாம் நம்மளோடய கலாச்சாரம் வந்து நமக்கும் முக்கியம் நம்மளோடய நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே முக்கியமானது